ஹலோ பெயிண்ட்ரு கோவிந்தனுங்களா ஆ சரி சரிங்க எங்கள் கிட்டே காண்ட்ராக்ட்ரு உங்கள் நம்பர் கொடுத்தாரு வீட்டுக்கு பொண்ணுக்கு கல்யாணங்க எங்கள் அபார்ட்மெண்ட் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணணும் நாங்கள் இங்கே சேலம் அஸ்தம்பட்டியில் இருக்கிறோங்க ஆ ஆமாம் நான் உங்களுக்கு அட்ரஸ் அப்புறம் கொடுக்குறேன் ஆ இல்லைங்க ரெண்டு ரெண்டு வீடு கீழே கீழே ஒன்று மேலே ஒரு போர்ஷன் இருக்குதுங்க ஆ நமக்கு உள்ளே வெளியே எல்லாம் சுற்றி கம்ப்ளீட்டாக பெயிண்ட் அடிக்கணும் அதுதான் காண்ட்ராக்கிட்ட கேட்டேன் அவர் உங்கள் நம்பர் தான் கொடுத்தாரு நீங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணி தருவீங்க இல்லைங்க நான் கலர் மட்டும் சொல்லிடுறேங்க ஆ நீங்கள் எல்லா பெயிண்டு அதுக்கு தேவையானது ஆளுங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுங்க எனக்கு வந்து ஒரு ரெண்டு நாளையில் வேலை முடியணுங்க அந்த மாதிரி நீங்கள் பார்த்து செஞ்சு கொடுங்க ஆ சரிங்க நீங்கள் நீங்கள் அது காண்ட்ராக்ட்டாக பேசிக்கலாங்க நம்ம நான் உங்கள் கிட்ட பேசிக்கிறேன் நீங்கள் எத்தனை பேரை வேண்ணாலும் கூட்டிகிட்டு வாங்க எனக்கு கொஞ்சம் பார்த்து ஒரு ரெண்டு நாளில் பண்ணி கொடுங்க சனி ஞாயிறில் பண்ணிவிட்டிங்னா எனக்கு உதவிக்கு ஆள் இருப்பாங்க ஆமாங்க ஆமாங்க ஆமாம் ஆமாம் நல்ல பெயிண்டாகவே வாங்குங்க நீங்கள் எனக்கு ஆ சரிங்க சரிங்க என்றைக்கினு சொல்லுங்க நாங்கள் வந்து நான் வந்து சரிங்க சரி நான் சரிங்க கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நல்லா பண்ணுங்க சரிங்க நீங்கள் நேரில் வாங்க வாங்க அது என்ன ஆவரேஜ் ஆகுது டெய்லிக்கும் நீங்கள் எவ்வளோ சார்ஜ்ஜி பண்ணுறிங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குலாம் கொஞ்சம் கல்யாணம் செலவெலாம் இருக்குதுங்க கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க சரிங்க சரிங்க நான் அட்ரஸ் உங்களுக்கு நான் அட்ரஸ் அனுப்புகிறேங்க நீங்கள் சாய்ந்திரமா ஒரு ஒரு அஞ்சு மணிக்கு மேலே வந்திங்னால் வீட்டில் இருப்போங்க சரிங்க வாங்க சரிங்க வாங்க பார்த்துக்கலாங்க ஆ சரிங்க நன்றிங்க ம் சரிங்க நன்றிங்க